இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதர் ஸ்டேட்ஸோட இங்கே வந்து கைவினைப் பொருட்கள் ஹாண்ட் க்ராஃப்ட்ஸெலாம் வந்து ரொம்ப அதிகமாகவே செய்கிறாங்க கொஞ்சம் தத்ரூபமாகவே இருக்கும் அதனால் இதை வந்து என்ன பண்றாங்கன்னால் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஏற்றுமதி ஏற்றுமதி பண்றதால் இங்கள இருக்கிற கலைப்பொருட்கள் வந்து வெளிநாட்டில் வந்து வியாபாரம் ஆகிறனால இங்கே வந்து நம்பளோடய அந்த கலைப்பொருட்கள்லாம் அங்கேயும் வந்து ஃபேமஸ் ஆகுது அது இல்லாமல் நிறைய பேருக்குத் தெரியுது இந்த மாரி கைவினைப் பொருட்கள் செய்யலாம் அப்படின்னு இப்போ ஃபாரின்லலாம் செய்றாங்கன்னால் அதெல்லாம் வந்து மிஷின் ஒர்க்கு ஒரு சில இடத்துல செய்கிறாங்க அதுவும் நான் சொல்கிறது இது மாரி இருக்கிற இடத்துல அங்கேயும் வந்து கைவினைப் பொருட்கள் கேட்கறாங்க அதுகூட இங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்பவும் தத்ரூபமாக கொடுக்கறதால அவங்களோடய பொருட்களும் நம்பளோடய பொருட்களும் பண்ணும்போது நம்ப பொருட்கள் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அதனால் வந்து இது வந்து எல்லா நாட்டிலேயும் வந்து இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணிக்கிறாங்க அதனால் இங்கே இருக்கிற கைவினைப் பொருட்கள் செய்கிறவங்களுக்கும் வந்து வெளிநாடு போகிறதுனால இவங்களுக்கு அந்தனோட மதிப்பு வந்து கூடுது அதனால் இவங்களும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே செஞ்சு எல்லா இடத்துக்கும் சேல் பண்ணுறாங்க இங்கே இருக்கிற க முக்கால்வாசி கைவினைப் பொருட்கள் அதிகம் வியாபாரம் ஆகுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்சிற்பங்கள்லாம் மற்ற நாட்டோடய இங்கே இருக்கிற நாட்டில்தான் வந்து கற்சிற்பங்கள் வந்து ரொம்பவும் பழமை காலத்துலேருந்தே இருக்குது அது வந்து எடுக்க எதுக்கு இருக்குது தயாரிக்கிறாங்கன்னால் அந்த விரை கைவினைப் பொருட்கள் வந்து அங்கே வந்து ரொம்ப வேல்யூபிலான ஒரு திங்காகதான் இருக்குது ஒரு பொருளாக அதனால் இங்கே நம்ப மாநிலத்தில் உருவாக்கிற கைவினைப் பொருட்கள்லாம் வந்து ரொம்ப மதிப்புத்தக்ககூடிய ஒரு வடிவங்கள்